ஆ சொல்லுங்கம்மா ஓகேம்மா எந்த காலேஜ் சேர போகிறீங்க ஓகே பாலிடெக்னிக் காலேஜ் சேர்கிறதுக்காக ரெக்கமண்டேஷன் வந்திருக்கிங்களா எப்படி என்னோடய டீடெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சி சரி ஓகேங்மா ஆக்ஷுவலி நான் சேர்மன் கிடையாது நான் இந்த ஏரியாவோடய கவுன்ஸ்லரு சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகே நீங்கள் ஸோ கேட்டு வந்திருக்கிங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தரேன் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க டென்த்து டுவெல்த்துலெலாம் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு போகிறிங்களா இல்லை டுவெல்த் டென்த்து முடிச்சுட்டு போகிறிங்களா சரி ஓகே எவ்வளோ மார்க்கு டென்த்து டுவெல்த்துலெலாம் சரி ஓகேங்மா ஓகேங்மா நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கிங்க ஏன்மா இந்த கோர்ஸ்ஸை எடுக்கிறிங்க சரி ஓகேங்கம்மா என்ன கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கீங்க சரி ஓகேங்கம்மா ஓகேம்மா நல்லா படிங்கள் நான் ரெக்கமண்டேஷன் லெட்ரு தரேன் காலேஜ் சேர்ந்துட்டு இசிஇ கோர்ஸ் நல்லா படித்து முடிச்சுருங்க ஓகேங்க ஆ ஓகேமா நான் ரெக்கமண்டேஷன் லெட்ரு எழுதித் தரேன் நீங்கள் பார்த்து நல்லா படித்து நல்ல ஒரு இதுவாக வாங்க ஆ சரிங்கம்மா வைக்கிறேன்